அத்தன்டிக் ஸ்விம்மிங் அப்புறம் வந்து ஒர்க் ஃபோ ஒர்க் ஃபோர்ஸஸ் ஸ்விம்மிங் வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டாக நம்ம பார்க்கணும் அத்தன்டிக் ஸ்விம்மிங்னால் நம்ம வந்து இது சாதாரணமாக குளத்துல வந்து நீந்திவிட்டு பண்ணிவிட்டு நம்ம போய் அது பண்ணலாம் அதுக்கு வந்து எந்தப் பயிற்சியும் தேவையில்ல நம்ம போகிற போக்கில் கொஞ்சம் நீந்திகிட்டுப் போகலாம் ஆனால் வந்து இந்த தொழில்முறை நீந்து நீந்துதலை வந்து நம்ம சில பயிற்சிகளை எடுத்துக்கணும் போட்டிக்கு போட்டிகளுக்குத் தயார் ஆகிற மாதிரி நம்ம வந்து தயாராகணும் அதுக்கான சில உடைகள் மா மா இருக்குது அந்த உடைகள் நம்ம போட்டுகிட்டு தான் நீந்தணும் அதுக்கான மூ மூச்சுப் பயிற்சி எக்ஸசைஸ்செல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அந்த இதுக்கு போகணும் அது மாரி போகும் போது நம்ம சில போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு நம்ம உடலை வந்து கொண்டு வர்றத்துக்கு மனதை அமைதிப்படுத்துகிறதுக்கு நம்ம வந்து நீச்சல் பண்ணுறது ரொம்ப நல்லது அத்தன்டிக்காக நம்ம வந்து இப்போ தொழில்முறையாக நம்ம வந்து நீச்சல் பண்ணுறனாலும் அத்தன்டிக்காக அந்த அந்த கல்ச்சுரேட் அந்த நீச்சல் இருக்கில்ல அது தான் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எனக்கு கடலில் குளிக்க ரொம்ப பிடிக்கும் கடலில் நீந்துகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் குளத்தில் அதாவது அதுல்லாமல் குளத்தில் குளித்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே